விவசாயிகள் இல்லை கோழி பராமரிப்பாளர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து எப்படி அவங்களுடைய செயல்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி கோழியை வந்து தெரிந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு ஊரில் திருவிழா நடக்குது அப்படின்னா அந்த திருவிழாவுக்கு வந்து இப்போது கோவிலுக்கு நேந்து விடறதுக்காக கோழிகள் வளர்ப்பாங்க அது வந்து மோஸ்ட்டாக சேவலாக தான் இருக்கும் அந்த மாதிரி கோழிகளை வந்து வளர்ப்பாங்க அதுக்கு அப்புறம் வந்து இப்போது முட்டை போட்டு அது அதில் வந்து வருமானம் சம்பாதிக்கணும் அப்படி நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாட்டு கோழிகளை வந்து வளர்த்து அது அது மூலமாக வந்து அவங்க வருமானத்தை பெருக்குவாங்க அதுக்கு அப்பறம் வந்து உணவுக்காக சமைக்கின்ற கோழிகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது எல்லாம் வந்து மோஸ்ட்டாக பிரா பிராய்லர் கோழி தான் வந்து அவங்க வளர்க்கறாங்க அந்த ஏரியாவுக்கு எந்த மாதிரியான தேவைகள் வந்து இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரியான கோழிகள்லாம் வளர்ப்பாங்க இப்போ சில டைம்லாம் பார்த்திங்கன்னா சண்டை போடறதுக்கான கோழிகள் கூட வளர்ப்பாங்க அது தான் சண்டை கோழினு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது கூட வந்து அவங்க வளர்க்கிறாங்க இது தான் வந்து அந்த விவசாயிகளும் கோழி பராமரிப்பாளர்களும் வந்து அவங்களுடைய செயல்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி வளர்க்கிற கோழினு சொல்கிறோம் இது வந்து நிறைய இனங்களாக வந்து பிரிக்கப்படுது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அசில் அதாவது பெருவடை கோழி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது வந்து எப்படி இருக்கும் அப்படினு பார்த்திங்கன்னா த்ரீ டூ ஃபோர் கேஜிஸ் வந்து இருக்கும் அதுக்கு அப்புறம் வந்து சிறுவிடை கோழி அப்புறம் வந்து சிட்டகாங் அடுத்து வந்து கடக்நாத் வர்ஸா நிக்கோபரி அடுத்து வந்து மொட்டை கழுத்து கோழி பிராய்லர்னு சொல்லி விட்டு நிறைய இனமான கோழிகள் வந்து இருக்குது இது எப்படி வந்து ஒன்றோட ஒன்று வந்து டிஃப்ரன்ஷியேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து அசில் என்ற கோழி வந்து த்ரீ டூ ஃபோர் கேஜிஸ் இருக்கும் அது வந்து முட்டை பொரிக்கின்ற அதனுடைய திறன் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி செவன் பெர்சன்ட்டேஜ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அப்பறம் வந்து இந்த சிட்டகாங் என்ற கோழி அது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பாய்ண்ட் ஃபைவ் டு ஃபோர் பாய்ண்ட் ஃபைவ் கேஜிஸ் வந்து வரைக்கும் இருக்கும் அதுக்கு அப்புறம் வந்து இந்த கடக்நாத் என்ற கோழி வந்து ஃபுல்லாகவே பிளாக் கலராக இருக்கும் ஸோ இது வந்து ஒன் பாய்ண்ட் ஃபைவ் டு டூ டூ கேஜிஸ் வரைக்கும் இருக்கும் அதோடைய முட்டை திறன் வந்து எவ்வளோ இருக்குனு பார்த்திங்கன்னா ஃபிப்டி டூ பெர்சன்ட்டேஜ் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து மொட்டை கழுத்து கோழினு பார்த்திங்கன்னா இது வந்து ஒன் கேஜிஸ் இருக்கும் அதுடைய முட்டை போடும் திறன் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் பெர்சண்டேஜ்னு சொல்கிறாங்க இது எப்படி வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் அப்படி பார்த்திங்கன்னா அதுடைய றெக்கைகளோ இல்லை அது அதுடைய உடல் அமைப்போ இல்லை அதுடைய கொண்டை இல்லை அவங்களுடைய கலர் அவங்களுடைய அந்த ஃபூட்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்து தான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறாங்க